அய்யா வாங்கய்யா வணக்கம்ய்யா ஓகேங்க எப்போ இப்ப தான் முடிச்சானா சரிங்க ஓகே சரி ஓகே உங்க பையன் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க ஐந்நூறுக்கு எவ்வளோ எடுத்துருக்காங்க நானூறு மார்க்கெல்லாம் தாராளமாக வந்து நீங்கள் சீட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா நானூறுக்கு மேலே மார்க் எடுத்துவிட்டா எங்கள் காலேஜில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து பத்து பர்சன்ட் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்குறோம் ஃபீஸு அதனால நீங்கள் நாளைக்கு அழைச்சிட்டு வாங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகே தேங்க் யூ சார்